கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து முக்கியமான பயிராக வந்து அரிசி கோதுமை தானியம் பருப்பு பழம் காய்கறி இதுதான் முக்கியமான பொருளாக வந்து கோயம்புத்தூர்ல வந்து சொல்கிறாங்க அதில் வந்து அரிசி வந்து ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்கு ஏன்னா நம்ம வந்து தினம் தினம் சாப்பிட்றதுனால அது முக்கியமான பொருளாக இருக்குது அதனாலதான் நம்ம அதுவந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான பொருளுங்கிறாங்க அந்த நெ அந்த அரிசியை வந்து நெல்லுன்னு சொல்கிறாங்க நெல்லை வந்து அரை நெல்ல வந்து வெதைப்போட்டு தண்ணீர் பாய்ச்சி தண்ணீர் பா தண்ணீர் பாய்ச்சி அறுவடை செஞ்சு இதெல்லாம் பண்ணி கடைசில நம்மளுக்கு நெல் வந்து அரிசியாக எட்டுவந்து தர்றாங்க அதனால இதை இதை எடுத்துகிட்டுப்போய் சந்தையில் எடுத்துகிட்டு போய் போடுறதுனால சந்தையில் எடுத்துகிட்டு போய் போட்டு மக்கள் வந்து இத இதைத்தான் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதான் அதனால் அது ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்குது அதுவந்து அரிசி அரிசி வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த காலத்தில் வந்து பயன்படுத்துவோம் வெதை போட்டுறாங்கனா சித்திரை வைகாசி ஆனி ஆடியில் வந்து வெதை வெதைப்போட்டு தைமாசத்தில் விதை எடுக்குறாங்க வித அறுவடை செய்யிறாங்க இதனால் இதுவந்து ஒரு வருஷம் கழிஞ்சு நம்மளுக்கு வந்து தருவாங்க ஏன்னா பழமையான அரசியைதான் நம்ம சாப்பிட்ணும் சொல்லி